தியானம்னா என்னான்றது நமக்கு தெரியும் ஆனால் அதை எந்த அளவுக்கு ப்ராப்பராக செய்யணுங்குறது எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல என்னால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஒரு நிமிசத்துக்கு மேலே தியானம் பண்ண முடியுமான்னு தெரியல தியானம் பண்ணுறதுக்கு வந்து மன மன அமைதி ரொம்ப முக்கியம் தியானம் வந்து எப்போதும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா உக்காந்து கண்ண மூடி சுற்றி இருக்க எந்த ஒரு சவுண்டயும் அப்சர்வ் பண்ணாமல் எந்த சூழலையும் எதிர் கொண்டு நம்ம கட்டுப்பாடாக மன கட்டுப்பாடாக செய்யணும் தியானம் என்பது ஒரு மன கட்டுப்பாடு அந்த மனசை கட்டுப்படுத்தி நம்ப செய்யணும் அதை என்னால் செய்ய முடியுன்னா அதை ஒரு நிமிஷம் பண்ணுவேன் அவ்ளோ தான் அதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு தியானம் பண்ணும் போது நம்மள முதல்ல கன்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்ம கான்சென்ட்ரேடடாக இருக்கணும் சுற்றி என்னென்ன சவுண்டு எது கேட்டாலும் அதை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண கூடாது நம்ம எதை வந்து ஒரு குறிக்கோளாக ஒரு ஆ எந்த ஒரு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து டார்கெட்டாக நி நினைக்கிறமோ அதை மட்டும் தான் திங் பண்ணணும் நான் எப்போதுமே வந்து ஒரு விளக்கு அது விளக்க டார்கெட் பண்ணி அதை மட்டும் திங்க் பண்ணணும் நினப்பேன் ஆனால் அது கஷ்டம்தான் கஷ்டப்பட்டு செய்ணும் தியானம் அதை செஞ்சிவிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கன்ட்ரோல் பண்ணிடலாம் தியானங்குறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் இன் ஹவர் ஹெல்த்